இந்த மாதிரி டைமை ஒதுக்கி வந்து காலையில் இவ்வளோ நேரம் ஓடணும் சாய்ங்காலம் ஈவினிங் ஆனதும் இப்படி ஓடணும் இத்தனை கிலோமீட்டரு ஓடணும் அப்படியெல்லாம் ஒன்றும் க்ரைட்டீரியா வச்சுக்கிட்டு பண்ணல நான் பட்டு எங்கேனாலும் வாக் பண்ணிப் போகிறதுக்கு விருப்பமாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் மித்தவங்கள விட ஸ்பீடாகவே வாக் பண்ணுவேன் என் கூட உள்ள கொலிக்ஸு கூட சொல்லுவாங்க என்னையா இவ்வளோ பயங்கர ஸ்பீடாக ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கே ரொம்ப ஆக்டிவாக இருக்கே அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க பட் அதுக்காக டைமை ஒதுக்கி ஒன்றும் தினக்கும் ரன்னிங்கெல்லாம் போகிறதில்ல இப்பெல்லாம் இப்போன்ட்டு இல்லை எப்பொழுதுமே இல்லை ஸ்போர்ட்ஸு இந்த வீக்கு ஸ்போர்ட்ஸு இருக்குது அப்படின்னு சொன்னால் வேணால் கொஞ்சம் எக்ஸர்சைஸு பண்ணுவேன் கொஞ்சம் ஸ்ட்ரெட்ச்சி அந்த மாதிரி பண்ணிக்குவேன் மித்தபடி அதுக்காக ரொம்ப டெடிக்கேட்டடாயெல்லாம் ஒன்றும் வேலை பார்க்கல ரன்னிங்க்காக ஆ